எங்கள் ஊரில் பா பழங்காலத்து இப்போ கலைகளெலாம் அதிகமாக இருக்குது அதாவது ஒயிலாட்டம் ஒயிலாட்டம் கு குச்சிப்புடி ஆட்டம் எல்லாமே எங்கள் ஊரில் திருவிழா காலங்களில் மண்பானை செய்கிறது மண்பானை இது கூட பின்னுறது பூ கட்டுகிறது எல்லாமே எங்கள் ஊரில் இருக்குது முந்திய காலம் மாதிரி இப்போ எல்லாமே மண்பானையில் செஞ்சு அதில் உள்ளே பொருள்களெலாம் செய்வோம் குதிரை மண்பானை இந்த மண்பானை செய்கிறது குலம்பு வைக்கின்ற மீன் சட்டி நாங்கள் பழங்குடினால அந்த மீன் குலம்ப எல்லாம் நாங்கள் பா மீன் சட்டியில் தான் வைப்போம் அந்த அளவுக்கு அது ருசியாகவும் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு இதாகவும் உடலுக்கு நல்லதாகவும் இருக்கும் சாப்பாடு மொதல் கொண்டு மண்பானையில் தான் வைப்போம் அந்த அளவுக்கு பழங்குடியினர் பழங்குடி காலத்தில் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு இப்போ திருவிழா காலங்களில் நாங்கள் அந்த மாதிரிலாம் செஞ்சு விற் விற்பனை செய்வோம் விற்ப விற்பனை செய்வோம் கலைகளும் க கலைகளும் சொல்லி த நடனம் பரதநாட்டியம் எல்லாமே எங்களுக்கு அந்த இதெல்லாம் கற்று கொடுத்தது நாங்கள் அதை ரொம்ப விரும்பி நாங்கள் இது பண்ணுவோம் அந்த அளவுக்கு முன்னேற்றத்தோடய நாங்கள் கலைகளை விரும்பி நாங்கள் எல்லாம் செய்வோம்